நான் என்னோடய மானிஷம் மானிடம் சாரி மாநிலத்தில் வந்து நான் பயணித்திருக்கேன் அதாவது தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் சென்னை அந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கேன் திருச்சி போயிருக்கேன் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ட்ராவல் ஒரு லாங் ட்ராவல் போனது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் நானே செல்ஃப் ட்ரைவ் தான் லாங்கில் பண்ணுவேன் மேக்ஸிமம் செல்ஃப் ட்ரைவ் தான் காரில் பண்ணது அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அதர்வைஸ் நான் இன்னும் நான் கண்ட்ரியை விட்டு நான் இன்னும் வெளியே போனது இல்லை அதனால அதில் எனக்கு அனுபவம் இல்லை